ஆ லைப்ரரி ஸ்டாஃபா நான் ஸ்டூட நான் ஒரு ஸ்டூடண்ட் பேசுகிறேன் ஆ நீங்கள் எங்களுக்கு லைப்ரரி நான் எனக்கு லைப்ரரி புக்ஸ் தேவை ஸ்டோரி புக்ஸு படிக்கிறதுக்கு எனக்கு ஸ்டோரி புக்ஸ் தேவை சம்மர் லீவில் இருக்கேன் எனக்கு படிக்கிறதுக்கு ஸ்டோரி புக்ஸ் தேவை உங்கள் ச லைப்ரரி எங்கே இருக்குது ஆ எங்களுக்கு ஸ்டோரி புக்ஸ் தேவை எந்தெந்த ரேக்குலலாம் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா

ஆ இங்கிலீஷ்லலாம் இருக்கா ஆ எனக்கு பொன்னியின் செல்வன் புக்கு தேவை ஒ ஒன் டு அஞ்சு பாகங்கள் இருக்கிறது தேவை எனக்கு ஆ உங்கள் லைப்ரரிக்கு புக்ஸை எங்களுக்கு வீட்டுக்கு தர முடியுமா ஆ புக்கு இப்படிலாம் ரொம்ப கிழிஞ்சுலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைன் போடுவீங்களா ஆ சரி ஓகே

ஆ சரி ஒ ஓகே ஆ புக்ஸு எத்தனை நாளைக்கு வீட்டில் தருவீங்க வீட்டுக்கு ஒரு வாரம் பத்து நாள் தருவீங்களா சரி உடனே நாங்கள் வந்து புக்ஸெல்லாம் எடுத்துக்கலாமா நாங்கள் ஆ சரி ஓகே சரி ஓகே ஆ சரி ஓகே